நான் இருக்க பகுதியில் ரொம்ப முக்கியமான இயற்கை வளம் எதுன்னு கேட்டால் சுரங்கம்தான் சொல்லுவேன் இங்கே வெள்ளைக்கல் சுரங்கம் வந்து இருக்குது இந்த சுரங்கத்தில் நிறையா ஆட்கள் வேலை பார்க்குறாங்க இந்த சுரங்கத்திலருந்து கற்கள் எல்லாமே பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கு அனுப்பிச்சி அது வணிகம் பண்ணிக்கிறாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கால்நடைகள் இருக்குது மாடு வச்சுருக்காங்க ஸோ அந்த மாடுகள்லேருந்து பால் கொள்முதல் பண்ணி கூட்டுறவுக்கெலாம் விற்றுருவாங்க அது அடுத்த ஒரு வளம் காடுகள் நிறையா இருக்கிறனால நிறையா பேர் பட்டுப் பூச்சிகள் வளர்ப்பாங்க பட்டுப் பூச்சி வளர்த்து அதுலேருந்து பட்டு நூல்களெலாம் எடுத்து தறிகளுக்கெலாம் அலுப்புற அனுப்புவது இன்னொரு ஒரு இன்னொரு ஒரு தொழில் அதுக்கப்புறம் வாழை வாழை மரங்களெலாம் நிறைய நிறைய வச்சுருக்காங்க வாழைக்காடு அந்த வாழை மரத்துலருந்து வர இலைகள் இலைகள எல்லாத்துக்கும் எங்கெங்கெலாம் வந்து கல்யாணம் நடக்குதோ இல்லை நல்ல நல்ல காரியங்கள் நடக்கிற இடத்துல அந்த வாழை மரத்தை கட்டுறது அந்த மாதிரி அந்தமாதிரி கொடுத்துட்ருக்காங்க வாழை இலைகள் வாழை பழம் எல்லாத்தையும் அவங்க தொழிலா பண்ணிக்கிட்டிருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல்லேருந்து எடுக்கக்கூடிய கற்கள் கட்டிடங்களுக்கு பயன்படுத்துகிற கற்கள் வந்து இங்கே அடிச்சுட்ருக்காங்க அதை வந்து நிறைய தொழிற்சாலைகளுக்கு கொடுத்துட்ருக்காங்க அப்புறம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள் நிறையா இருக்குது தென்னந்தோப்பு நிறையா பார்க்குலாம் இந்த சைடு தென்னந்தோப்புலிருந்து நமக்கு கயிறு கயிறு திரிப்பாங்க தென்னங்காய் மட்டைலிருந்து வரக்கூடிய கயிறை வந்து திரித்து அதையும் வந்து ஒரு தொழிலா செஞ்சுட்ருக்காங்க இந்தமாதிரி நிறைய வளங்கள் வந்து இருக்கக்கூடிய இடமா இருக்குது முக்கியமாக தண்ணீர் வசதி கொஞ்சம் நிறையாவே இருக்கனால் எல்லா வ வளங்களும் வந்து பொருந்தின ஒரு இடமா இருக்குது